அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு எட்டு இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு